மலை ஏறுபவர்களுக்கு உதவும் சாதனங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னனா ஸ்டிக்கு தேவை அதற்கப்றம் வந்து கயிறு அதுக்கு அப்புறம் அதுக்கு பயன்படுத்த நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கும் அது மூணு இருந்தால் முக்கியமா தேவை அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வச்சுருக்க பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கை உறை அதுக்கு அப்புறம் வந்து கால் உறை அதுக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணி முக்கியமாக தேவை அதுக்கு அப்புறம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் அது வந்து அவங்களுக்கு வந்து மலை ஏற ஏற வந்து காற்று குறையும் அதனால வந்து அவங்களுக்கு சுவாசிக்க சிரம படாமல் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும் அதனால் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை அதுக்கு அப்புறம் வந்து ஸ்வெட்டெர் தேவை குளுர்லருந்து அவங்களை பாதுகாக்குறதுக்கு ஸவெட்டெரு அதுக்கு அப்புறம் வந்து மலையில நடக்குறதுக்கு தகுதியான கால் அங்கே போடுறதுக்கு ஷூவு அது அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டிக்கு மலை ஏறுறதுக்கு ஸ்டிக்கு இருக்கும் அதை வாங்கி உபயோகபடுத்துனா அவங்க சிரமம் இல்லாமல் மலை ஏறுறதுக்கு அது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்வெட்டெர் வாங்கிக்கனும் ஏன்னா அது வந்து அவங்களை குளுர்லருந்து அவங்களை பாதுகாக்கும் அதனால் ஸ்வெட்டெர் முக்கியமாக தேவை